சாப்பாடு சாம்பார்லாம் செஞ்சுட்டேங்க திடிர்னு வந்து ஐம்பது பேத்துக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறிங்களே இதுக்கான சமையல் பொருளுலாம் ஒன்றும் இல்லை காய்கறி இல்லை பருப்பு எண்ணெய் பருப்பு இதலாம் வேணும் முன்னெச்சரிக்கையாக சொன்னிங்கன்னால் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்து சரி செய்யலாம்னு சொல்லலாம் இப்படி திடிர்னு வந்து சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வரத்துக்கு போகணும் வரணும் என்ன பண்றது தெரியலையே சரி சமைக்கிறதுக்கு ஐம்பது பேருன்னு சொல்லிவிட்டேன் அப்பறம் சமச்சு தான் ஆகணும் அப்புறம் என்ன பண்றது பாவம் வரவுங்களுக்கு என்ன பண்றது முன்னே சொல்லியிருந்திங்கனா நாலு பேத்துக்கு தான் சமைச்சேன் அதில் எக்ஸ்ட்டா எதாவது சேர்த்து பொருள் கிருள் போட்டு எல்லா செஞ்சுருக்கலாமே சரி சமைக்கிறேன் போய்விட்டு காய்கறி வாங்கிட்டு தக்காளி வெங்காயம் பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி பருப்பு உப்பு மிளகா தூள் எண்ணெய் கடுகு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க சமச்சிடலாம் சமைக்கிறதுக்கு கல் கொட்டி குச்சி இருந்துச்சு குச்சி வச்சி அடுப்பை பற்ற வச்சிட்டு சமையல் செஞ்சுட்டு சாப்பாடு ஒரு அடுப்பில் போட்டுட்டு குழம்பு ஒரு அடுப்பில் பருப்பு போட்டேனா வெந்துகிட்டு இருக்கும் சாம்பார் வெச்சிடலாம் காய்கறி அதுக்குள்ளார சாம்பாருக்கு பெருசு பெருசாகவும் கோ பொரியலுக்கு சின்ன சின்னதாகவும் அரிஞ்சு சா பொரியல் பண்ணிட்டு பருப்பு ஊற வெச்சம் ஊற வச்சோன்னா வடை பாயாசம் அப்பளம் இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு எடுக்கும் ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் பா ஒலை ஊற்றி போட்டோம் ஒரு அடுப்பில் பருப்பு போட்டு விட்டுட்டு பருப்பு வெந்துருச்சு அரிசி ஊற வச்சேன் சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு நல்லபடியாக சாப்பாடு சாம்பார் இதெல்லாம் செஞ்சேன் இதில் உப்பு உரைக்குமோ சப்பு உரைக்குமா என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்னு பயத்திலேயே தான் செஞ்சேன் நல்லபடியாக செஞ்சுட்டேன் சாப்பாடு சாம்பார் வச்சேன் பொரியல் ரசம் அப்பளம் வடை எல்லாம் செஞ்சு வந்தவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தான் இருக்குது சொன்னாங்க இருந்தாலும் ஒரு மனதில் ஒரு பயம் ஐயோ இதில் உப்பு அதிகமாக போச்சோ இல்லை காரம் அதிகமாக போச்சோ இல்லை காய் வெந்துச்சோ வேகலையோ இல்லை பொரியலில் வேறே எதாவது மிஸ்டேக்கோ இல்லை சாப்பாட்டில் அரிசி வெந்துச்சோ வேகலையோ ஒரு பயத்தோடு தான் செஞ்சேன் இருந்தாலும் நல்லபடியாக செஞ்சுட்டேன் செஞ்சு சாப்பிட கொடுத்ததுல அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மனதில் ஒரு திருப்தி சந்தோஷோம் நல்லபடியா சாப்பாடு செஞ்சி குடுத்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நல்லபடியாக அவங்களும் நல்லா இருக்குது சொல்லி வயிறார சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க அதனால் ஒரு ஒரு முன் அனுபவம் தான் ஐம்பது பேருக்கு சமைக்கணுன்னால் ஒரு திடிர்னு சொன்னதில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் செஞ்சு அவங்களுக்குலாம் பரிமாறுனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி மன நிம்மதி இவ்வளோ பேர் செஞ்சோம் இவங்களாம் சாப்பிட்டாங்க நல்லாயிருக்குன்னு நம்மகிட்ட ஸ் பாராட்டிட்டு போறாங்கன்ற ஒரு சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாகருக்கு